எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு நாலய்ந் நாலஞ்சு மரம் இருக்கிறதுனால அந்த மரத்தில் த் னமும் குருவி குருவி புறா நிறையா வரும் அதனால நான் என்ன பண்ணுவேனால் ஒரு பாட்டிலை வச்சு அதில் தண்ணி வச்சு இன்னொரு பாட்டிலில் வந்து கோதுமை அரிசி இந்தமாதிரி நிறையா இது வைப்பேன் அந்த வைக்கிறதுனால அந்த சிட்டு குருவியும் அந்த சிட்டு குருவி அது சாப்பிட்டு அதோடய முட்டை பாதுகாத்து அந்த முட்டை குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுக்கும் அது உணவாக கொடுக்கும் அந்த கோதுமை கொடுக்குலாம் புறாவுக்கு கோதுமை சிட்டுக்குருவி அரிசி எது வேணாலும் கொடுக்குலாம்